நம்முரில் நீர்ப்பாசனம் வசதிகள்லாம் ஏரி குளம் வாய்க்கால் இதன் மூலிமா தான் நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம எடுத்து வயல் வெளிகளில் நம்ம வந்து எல்லாம் வந்து விதைத்து நம்ம அதன் மூலிமா அறுவடை வந்து நம்ம எல்லாம் செய்கிறோம் ஆனால் இப்போது வந்து கிணறுகள் மூலிமா வந்து தண்ணி இறச்சி அதில் வந்து நம்ம ஏன் அப்படி செய்கிறோம் அப்படினா முன்னாடி வந்து நான் ஏரி குளம் அந்த தண்ணிகலாம் வந்து சுத்தமாக உள்ளது ஆனால் இப்போ வந்து ஏரி குள கம்மாக்கரையில் தண்ணிகள்லாம் ரொம்ப சுத்தமாக இல்லாததுனால் நம்ம அதை வந்து கிணறு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வயல்வெளிகாரங்களும் கிணறு வெட்டி அதன் மூலிமாக வந்து நம்ம தண்ணி பாய்க்கிறாங்க நம்ம சுத்தமான தண்ணியை வந்து நம்ம அப்போ முறையிடலாம் நம்ம வந்து ஏரிக்கரை ஓடை இதன் மூலிமா தான் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டுருப்போம் ஆனால் இப்போல்லாம் கிணறு வெட்டி அதன் மூலிமாக தண்ணி பாய்க்கிறாங்க